முத எல்லாம் வந்துங்க பொண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு வீட்டில் தான் இருப்பாங்க வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டாங்க ஆனால் இப்போ தான் வந்து நிறையா பொண்ணுங்க வெளியே வர்றாங்க அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டெல்லாம் விளையாட்றாங்க கபடி கொக்கோ கிரிக்கெட்டு வாலிபாலு இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாட்றாங்க ந ந அதுலேயும் நிறையா ஜெயிக்கிறாங்க ஜெயித்து பதக்கங்கள்லாம் வாங்கிறாங்க இந்தியாவுக்கும் பெருமை சேர்க்கறாங்க இப்போ தான் நிறைய பேர் பெண்கள்லாம் வேலைக்கு போகவும் ஆரம்மிச்சிருக்காங்க நிறையா பேர் அவங்களுக்கு போய் அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் நல்லா சம்பளம் அதாவது ஆண்களை நம்பி இருக்கற தேவைல்ல அவங்களுக்கும் இதாக இருக்கும் அதனால இப்போ பெண்கள்லாம் வெளியே வந்து விளையாட்றங்காட்டிக்கு தான் அது இதாக முதல்ல வந்து இப்போ கிரிக்கெட்டு வந்து பசங்க தான் ஆடிட்டுருந்தாங்க அதுக்கப்புறோம் இப்போ வந்து பொண்ணுங்கள் ஆட ஆரம்மிச்சிருக்காங்க முதல்லாம் வந்து கிரிக்கெட் பசங்க ஆடுறத பார்ப்பாங்க இப்போ கப்பில்தேவ் தோனி இந்த மாதிரி அவங்க ஆடுறத தான் பார்ப்பாங்க இப்போ வந்து பொண்ணுங்க விளையாட்றதையும் பார்த்துருக்காங்க அதாவது இப்போ இப்போவும் பசங்கள் விளையாட்றத்தான் அதிகமாக பார்க்கறாங்க ஆனால் பொண்ணுங்கள் விளையாட்றத வந்து அதிகமாக யாரும் பார்க்கறதில்ல அது வந்து ஊக்குவிக்கணும் அதாவது நிறையா பேர் அதை பார்க்கணும் இப்போ ஏரியாவில் வந்து இப்போ கபடி கொக்கோ இது எல்லாம் நடத்துனாங்கன்னா அதாவது ஆண்கள் மட்டும் தான் விளையாடுவாங்க பெண்கள் யாரும் விளையாட்றதில்ல அதாவது இனி மேலம் இனி மேலும் இந்த மாதிரி நடத்துகிற இடத்துல வாலிபால் பேட்மிட்டன் இந்த மாதிரி நடத்துகிற இடத்துல்லாம் இந்த மாதிரி லேடீஸ் எல்லோரும் வந்து பங்கேற்று அவங்களும் அவங்களுக்குலாம் நிறையா அவங்களுக்கும் அப்போ தான் தெரியும் இப்படில்லாம் விளையாட்ணும் அதே மாதிரி பெரிய மேச்சு போனால் இப்படில்லாம் ஆடுவாங்க அந்த மாதிரிலாம் தெரியணும் அதனால இப்போ ஷாக்ஷிமல்லிங்கா அந்த மாதிரி மேரிக்கோம் அந்த மாதிர்லாம் நிறையா இதாக வரணும் அந்த மாதிரிலாம் நிறையா பேர் வரணுங்க ஆனாலும் இது கிரிக்கெட்டில் வந்து இப்போ இவங்க சு ஸ்மித்தி மந்தனா அவங்க வந்து அவங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்சுமேனு அதுக்கப்புறம் பவுலருமு அதாவது வந்து அவங்க வந்து ஆல் ரவுண்டருங்க அவங்க வந்து ஆடுறது நல்லா இருக்குங்க அது நானும் பார்த்துருக்கேன் நிறைய டைம் பார்த்துருக்கேன் அவங்க வந்து சே நல்லா ஆடுவாங்க இ அதாவது வேணுங்கிற டைமில் வேணுங்கிற டைமில் வந்து அவங்க வந்து ரன் அடிக்கிறது இந்த மாதிரிங்க நானும் நிறையா பார்த்துருக்கேன் ஸ்மித்தி மந்தனா வந்து ஆயிரத்தி தொளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பிறந்தாங்க ஜூலை பதினெட்டு சம்திங் எதுலேயோ பிறந்தாங்க அவங்க வந்து ஆடவர் அளவில் இப்படி நிறையா பரிசுகள்லாம் பெற்றுக்காங்க அதாவது அண்டர் எயிட்டினலேயும் நிறையா பிரைஸ் வின் வின் பண்ணிருக்காங்க அந்த அதாவது எபோ எயிட்டின்லேயும் நிறையா பிரைஸ்லாம் வின் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி நிறையா பெண்கள் வந்து இனி மேலும் அத் இனி மேலும் வெள் வீட்டை விட்டு வெளியே வந்து நிறையா ஆடி நிறையா ஆட்டங்கள்லாம் ஆடி நிறையா ஜெயிக்கணுங்க அதாவது இப்போ இப்போ இருககி ற பெண்கள்லாம் வந்து எப்படின்னா இப்போ தான் அதாவது இப்போ தான் வெளியே வராங்க இதுக்கு முன்னாடிலாம் வீட்டை வீட்டு அதிகமாக பெண்கள் வந்து வெளியே வர்றதே இல்லை ஆனால் இப்போ தான் வந்து வேலைக்கு போகிறது விளையாட்றது அதாவது அவங்க பிடிச்ச விளையாட்லாம் நை விளையாட்லாம் மைல்யுத்தம் இந்த மாதிரி விளையாட்லாம் விளையாட்லாங்க அதனால இனி மேல் இருக்கிற வர்ற பெண்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வந்து அதாவது கொஞ்சம் நிறையா அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த விளையாட்ல இன்ட்ரெஸ்ட்டு இருக்கோ அந்த விளையாட்டெல்லாம் விளையாடணுங்க நிறையா இந்தியாவுக்கும் பதக்கம் சேர்க்கணும் இப்போ வந்து கிரிக்கெட்டை வந்து ஒலிம்பிக்கிலேயும் புதுசாக ஜா ஏ ஆட் பண்ணிருக்காங்க ஒலிம்பிக்கில் விளையாட்டு ஆனால் பெண்கள் பெண்களுக்குனும் பெண்கள் கூட ஆடலாங்க பெண்களும் கிரிக்கெட் ஆடலாம் இந்த மாதிரி பெண்களும் ஒலிம்பிக்கில் ஜெயிக்கலாம் இந்தியாவுக்கு தங்க பதக்கம் இந்த மாதிரி பதக்கங்கள்லாம் கொண்டு வர்லாங்க அதனால நிறையா பெண்கள் கபடி கொக்கோ கிரிக்கெட்டு இந்த மாதிரி நிறையா விளையாட்டு விளையாட்ணுங்க இது தான் வந்து எல்லாத்தோடய இதுவும் இது இது வந்து எல்லாத்தோடய ஆசையும் நிறையா பசங்களோடய இந்த மாதிரி எல்லாத்தோடய ஆசையும் இது தாங்க அதனால வந்து எல்லாரும் பெண்கள் வந்து எல்லாரும் வெளியே வந்து இந்த மாதிரிக்கு அவங்களுக்கு பிடிச்சி விளையாட்டு அவங்க விளையாட்லாங்க அவ்வளோ தாங்க